நிச்சியமாக நான் அடிக்கடி செல்லக்கூடிய நூலகம் எங்களுடைய மாவட்டத்தில் உள்ள மாவட்ட மைய நூலகம் அப்புறம் மாவட்ட கிளை நூலகம் எங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள மாவட்ட கிளை நூலகம் ரெண்டு நூலகமும் எனக்கு ரொம்பவும் பிடித்த நூலகங்கள் வீட்டில் எனக்குன்னு தனிப்பட்ட ஒரு நூலகம் இருக்குதா என்னன் கேட்டிங்கனா நிச்சியமாக இருக்கிறது எனக்கு மிகவும் பிடித்த வரலாற்று சார்ந்த ஒலாறு சார்ந்த புத்தகங்கள் இலக்கியம் சார்ந்த பக்தி இலக்கியங்கள் சார்ந்த கவிதைகள் கட்டுரைகள் ஆய்வு கட்டுரைகள் தனிப்பட்ட புதினங்கள் சிறுகதைகள் இப்படி கொடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் புத்தகங்கள் தான் நடைமுறை அரசியல் புத்தகங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அரசியல் புத்தகங்கள் எல்லா தளங்களிலியுமே எனக்கிட்ட ஒரு தனிப்பட்ட நூலகம்ன்கிறது வீட்டிலியும் இருக்குது எல்லா எல்லா மக்களுக்காக எனக்கு ரொம்பவும் பிடித்த நான் ரொம்ப விரும்பி படிக்கக்கூடிய எழுத்தாளரோடைய புத்தகங்களும் எனக்கு மிகவும் பரிச்சயப்பட்ட நண்பர்கள் மூலமாக எனக்கு தெரியப்பட்ட சில எழுத்தாளர்கள்யிருக்காங்க அவங்களுடைய எழுத்தாளரோடைய புத்தகங்களும் அப்பப்போ புத்தக கண்காட்சி போகிறப்போ பழைய புத்தக கடைகள் போகிறப்போ அங்கே கிடைக்கக்கூடிய விரும்பி பார்க்கக்கூடிய புத்தகங்கள் அதனுடைய அட்டை படங்கள் மூலமாக நமக்கு பரிச்சயப்படக்கூடிய எழுத்தாளர்கள் இப்படி எல்லா தளங்களிலிருந்தும் அதுக்கான புத்தகங்கள் வந்து என்னிடம் இருக்கிறது என்னுடைய கனவு லைப்ரரி என்னுடைய கனவு நூலகம் இங்றங்கிறது வந்து எனக்கானது மட்டும் இல்லாமல் ஒரு ஒட்டுமொத்த ஒரு ரெண்டு மூணு ஊர் சேர்ந்து அட்லீ ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஐந்து கிராமங்களை சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நூலகம் வெக்கணும் என்னோடைய பெரிய கனவு தனிப்பட்ட முறையில் வீட்டில் வெச்சிக்கறதில்லை ஒன்றும் பெரிய மாற்றம் ஏற்பட போகிறதில்ல இப்போது வாசித்தல் இங்கறது என்னிடமே மிகவும் குறைவாக இருந்துச்சு சில காரணங்களுக்காக நண்பர்கள் மூலியுமா எனக்கு வாசிக்கக்கூடிய பழக்கம் புத்தக படிப்புங்கிறது அதிகமாக அதிகமாகிச்சு ஸோ அடுத்த தலைமுறைக்கு நான் எடுத்துட்டு கொண்டு போய் சேர்க்கணும்னா இப்போ ஐந்து கிராமங்களுக்காவது இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் எதாவது போட்டிகள் எதாவது சலுகைகள் அப்படி மக்கள்கிட்ட போய்விட்டு மாணவர்கள்கிட்ட வாசிப்பு கொண்டு போய் சேர்த்துவிட்டு ஒரு ஐந்து ஆறு கிராமங்களுக்கு உள்ளாகதாக உள்ள எல்லா தரப்புலைத்திலும் எல்லா தளங்களிலும் இருக்கக்கூடிய புத்தகங்களாக பழைய புத்தகங்கள் புது புத்தகங்கள் கலந்து அச்சு வரக்கூடிய புத்தகங்கள் புதுசாக வரக்கூடிய எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இப்போது என்னுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் யாராவது சிறு வயதில் இருந்தாங்கனால் அவங்க எடுத்துட்டு வரக்கூடிய புத்தகங்களை பதிப்பிக்கக்கூடிய வகையில் ஒரு நூலகம் ஒரு அச்சிடக்கூடிய ஒரு நூலகமாகவும் பதிப்பிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் அதோடு சேர்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகமாக இருக்கணுன்ட்டு என்னோடய கனவு இருக்குது அடுத்தடுத்து எதிர்காலக் கட்டத்தில் நல்ல வேலைக்கு போயிட்டு அதுக்கான தொகையை ஒதுக்கி ஒரு நல்ல நூலகம் அமைக்குணுங்கிறது என்னுடைய கனவு